இந்த உலகத்தில் பயணம் செய்கிறதுக்கு அதிகமான எடம் இருக்குது வறண்டு இருக்கக்கூடிய பாலைவனமாக இருந்தால் சஹாராவுக்குப் போகலாம் ஆனால் அதிகமாக குளிர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னா சுஸர்லாந்து போகலாம் இல்லை முற்றிலும் பருவநிலை மாற்றம் வேணும் அப்படின்னா மற்ற அயல்நாடுகளுக்குப் போனால் பார்க்க முடியும் ஆனால் இது எல்லாமே நம்ம இந்தியாலேயே பார்க்கலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பனிமலை இருக்குது நம்ம இந்தியாலேயே ராஜஸ்தானில் பெரிய டெசர்ட் இருக்குது அதிகமாக மழை பெய்கிற சிரபுஞ்சி இங்கேயே இருக்குது அதனால் நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின் நினைச்சா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கேயே போய் ட்ராவல் பண்ணி எல்லாத்தேயும் பார்ப்பேன் ஏன்னா மற்ற நாடுகளுக்குப் போகணும் அப்படின்னா அங்கே பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம் நம்ம இந்தியாக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்ல இந்த ஒரு இந்தியாவில் இருக்கிறது நமக்கு இது ஒரு அட்வான்டேஜ் நார்த் சைடு போனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வெஸ்ட்டு போகும்போது டெசர்ட் ஈஸ்ட்டு போகும்போது சிரபுஞ்சி இந்தமாதிரி எல்லா க்ளைமேட்டு வெதர் டிஃப்ரெண்ஸ் இந்தியாவில் இருக்கின்றதுனால் நான் ட்ராவல் பண்ணணும் ஆசைப்பட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குத்தான் ட்ராவல் பண்ணுவேன் வித் அவுட் பாஸ்போர்ட்